எங்கள் ஊர் விழாக்கள் திருவிழாவுக்கு வந்து குடும்பத்தார்கள் எல்லாம் வந்திருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணே அத்த மாமா எல்லாம் வந்திருப்பாங்க அவங்களோட ஜாலியாக இருக்கும் ஊரில் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் போன்ற ஆட்டமெலாம் நடக்கும் அதனால குடும்பத்தோட போய் ரசிப்போம் கிடா வெட்டி பொங்கல் வச்சு ஜாலியாக இருக்கும் சாமி கும்பிடுவோம் திருமணத்தப்போ வந்து உறவினர் எல்லாேரையும் சந்திப்போம் அதனால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதை இதனால பழைய உறவினர்கள் எல்லாேரையும் பார்க்க முடியும் திருவிழா மற்றும் திருமணத்தின் மூலம்